வாழ்க்கையில் வந்து விளையாட்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம உடம்பும் நம்ம மூளையும் ஒரே டைமில் வேலை செய்யுறது இந்த விளையாட்டு மூலியமாக தான் நம்ம வேலை செய்வோம் வேலை செய்யும் ஏன்னா நம்ம படிக்கும் போது கூட மூளை மட்டும் தான் வேலை செய்யும் பாடி வந்து வீக்காக பாடி வந்து அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த விளையாட்டு சமயத்தில் தான் இந்த விளையாடும் போது மட்டும் தான் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் பிசிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ரைனாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஏன்னா நீ வெளையாடும் போது தான் உன்னுடைய வேர்வைகள் வந்து சொடும் அந்த சொட்டு சொடும் போது தான் அந்த வேர்வையில் இருக்கிற அழுக்கு நம்ம உடம்புல இருக்கிற அழுக்குலாம் கெட்ட நீர்கள்லாம் வெளியே வரும் விளையாட்டு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு எப்படி சாப்பாடோ அதேமாதிரி தான் விளையாட்டும் நீ எந்தளவுக்கு சாப்புடுறியோ அந்தளவுக்கு விளையாண்டா தான் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்தியாவில் விளையாட்ட வந்து ரொம்ப ஊக்குவிக்க என்ன பண்ணணுன்னா இளைஞர்களுக்கு இன்னும் நிறையா இந்த விளையாட்டு துறையை வந்து பசங்களை இன்னும் ஊக்குவித்து அவங்கவுங்க ஊர்லேயே புதுசு புதுசாக விளையாட்ட வந்து இருக்கிற விளையாட்டையே நல்லா புதுசாக வந்து புதுப்பித்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஊர்லேயே அவங்கவுங்களுக்கு பிடித்த அந்த ஒரு விளையாட்ட வந்து விளையாடுறதுக்கான ஒரு ஸ்டேடியமோ ஒரு அகாடமியோ நீங்கள் கட்டணும் அப்படி கட்டினாலே போதுமானது நம்ம பசங்கள் நம்ம பசங்களை வந்து கண்டிப்பாக வந்து அந்த விளையாட வந்துடுவாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது